சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி உண்டு அதுக்கு அப்புறம் எங்கள் ஊரில் சுற்றுலானால் அங்கே இருந்து வெளியூரில் இருந்து பஸ்ஸு பிடிச்சி இவங்க வருவாங்க கோயிலுக்கு வருவாங்க கோயிலுக்கு வந்து பா பதினாறாம் தேதி கொடி ஏறும் ஜூலை பதினாறில் கொடி ஏறும் அவ்வளோ பேரும் வருவாங்க கடற்கரை மக்கள் பூரா ஒவ்வொரு கடற்கரையில் இருந்தும் வருவாங்க பக்கத்து ஊரில் இருக்கறவங்களும் வருவாங்க எல்லோரும் வந்து கொடி ஏற்றம் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் பாதர் வந்து இது வைப்பார் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சாப்பாடு அங்கே இருந்து கொண்டு வந்துருப்பாங்க சமையல் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு மெல்ல நிதானமாக போவாங்க மாதிரி இந்த ஊரில் வந்து நல்லா கடைகள்லாம் உண்டு மிட்டாய் கடை உண்டு வளையல் கடை உண்டு பிளாஸ்டிக் கடை உண்டு அது சட்டி பானை கடை உண்டு சோழவு அது என்ன பாய் எல்லாம் இருக்கும் அப்புறம் மிட்டாய் கடையில் அந்த இதை ஏணி மிட்டாய்னு சொல்லுவாங்கல்ல சு அந்த மிட்டாயி போடுவாங்க அது வந்து பழம் அதெல்லாம் வச்சுருப்பாங்க பழம்லாம் விற்கும் அதில் சட்டி பானை செய்வாங்க அதுக்குப் பிறகு இந்த இது சாப்பாடு சமைத்து இங்கே சாப்பிடுவாங்க தனியாக ஒரு இது ரூமு மாதிரி பிடிச்சி அந்த ரூமில் உட்காந்து சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் குளிக்க போவாங்க குளித்துட்டு வந்து கோயிலுக்குப் போவாங்க கோயில் பத்து நாளும் இப்படி நடக்கும் அவங்க வந்து சமையல் பண்ண வேண்டியது குளிக்க போக வேண்டியது வந்த ஒடனே கோயிலுக்குப் போக வேண்டியது கோயிலுக்குப் போயிட்டு அதுக்கு அப்புறம் நைட்டு ஆனால் அதனால் அந்த கடையெல்லாம் சுற்றி பார்ப்பாங்க சுற்றி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து வீட்டில் வந்து படுப்பாங்க மாதிரி எங்கள் ஊரில் பத்தாந்திருநாள் அன்றைக்கு தேர் வரும் தேர் வந்தால் ஊரில் இருக்கற சுற்றி இருக்கற கிராமத்தில் இருந்துலாம் ஆளுங்க வருவாங்க சுற்றுலா மாதிரி வந்து பார்த்துட்டு தேரை பார்த்துட்டு போவாங்க இப்போ வந்து மோர் கொடுப்பாங்க ரசனா கொடுப்பாங்க இது இந்த புளிய புளிகாரம் கரைச்சி கொடுப்பாங்க கருப்பட்டி போட்டு புளிகாரம் மாதிரி கரைச்சி அது கொடுப்பாங்க எல்லாம் கொடுப்பாங்க அதுக்கு அப்புறம் சாயங்காலம் மூணு மணி நாலு மணி ஆனால் தேர் வந்து கோயிலில் போய் அடைச்சிரும் மாதிரி மக்கள்லாம் தங்கி கா தங்கி இருக்கிற இடத்துக்கு போயிடுவாங்க போய் படுத்துட்டு மறுநாள் கொடி இறக்குவாங்க திருவிழா முடிஞ்சுதுனு இறக்குவாங்க இறக்கிட்டு மக்கள்லாம் அவங்க அடைச்சி வச்சுருந்த குச்சிலலாம் இந்த பாய் எல்லாத்தேயும் எடுத்து அந்த வண்டியில் கட்டி ஊருக்குப் புறப்புடுவாங்க